ஹலோ சார் வணக்கம் சார் ஆ ஸ்விகிங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒன்னுமில்ல இப்போ காலைல வந்து நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆமாம் ஆமாம் ஆமாம்மாம்மா இங்கே தான் சார் தான் நம்ம லோக்கல் தான் நம்ம டவுன்ல தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல நல்ல கரெக்டான டைமிங்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க சூப்பர் சார் சூப்பர் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படிங்களா சார் இல்லை இன்றைக்கு வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது என்ன உங்களுக்கு வடக்கிழக்கு பருவமழை தொடங்கிடிச்சின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் புயல் வேற அறிவிச்சிருக்காங்க பரவாயில்ல பரவாயில்ல ஆமாம் ஆமாம் இந்த மாதிரியான நேரத்தினாலதான் உங்களுடைய சேவை வந்து உங்களுக்கு ரொம்ப மதிப்பானதாக இருக்கும் நீங்கள் யூஸ்வல் டைம்ல வந்து நீங்கள் கொடுக்குறது போகிறது வர்றது அதை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இந்தமாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீங்கள் இந்தமாதிரி நல்லா செயல்படுறிங்க பாருங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து நல்லது பரவாயில்ல பரவாயில்ல வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இனிமேலும் உங்களல்லாம் பாராட்டணும் சரிங்களா ஏன்னா நம்ம என்னதான் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்றிங்கள்ல அது பெரிய விஷயந்தான் சரிங்களா சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் சூப்பர் இட்ஸ் ஓகே சார் ஓகே ரைட் தேங்க்யூ சார் தேங்க்யூ பரவாயில்ல உங்களுடைய டெலிவரி நல்லா இருந்துச்சு அதேமாதிரி உங்களுடைய அந்த சின்சியாரிட்டி பன்சுவாலிட்டி அதை ரெண்டுத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் சரிங்களா இதில் எல்லாமே ஒரு வித பாராட்டு தெரிவிச்சால்தான சார் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் சொன்னோம் இந்த மழைலயும் இந்த புயல் டைத்துலையும் மழைய பொருட்படுத்தாத காற்ற பொருட்படுத்தாத சரியான நேரத்துக்கு வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணிங்கள்ல அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ